தோட்டக்கலையை உங்களை தூண்டியது எதுன்னு கேள்வி கேட்டிருக்கிறிங்க தோட்டம் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் நூறு ஏக்கரா தோட்டம் இருந்துச்சு அதில் மா தென்னை வாழை மாதுளம் பூரா தோட்டங்கள் இருந்தது அதில் அவரு அந்த காலத்தில் எங்கள் தாத்தா மூலிகை அவரு வந்து யூனியன் எக்கிம் இருந்தது அதில் அந்த தோட்டத்தில் எந்த மூலிகை பொருள் இல்லாமல் இருக்கக்கூடாதுனு பூரா வளர்த்தாரு ரோஜா தோட்டம் மாந்தோட்டம் கொய்யா தோட்டம் உங்களுக்கு வேலம்பூ செடி இருந்துச்சு கொப்பரைக்கா செடி இருந்தது எல்லாமே வச்சுருந்தோம் தோட்டம் இது இந்த தோட்டம் வந்து பெரிய தோட்டமாக இருந்தது வச்சு என்ன பண்ணிணாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு பங்குங்கள் ஆகி எல்லாம் அழிஞ்சி போச்சு இப்போதைக்கு எங்கள் பங்குக்கு வந்த தோட்டத்தில் நாங்கள் நெல் வச்சுருக்குறோம் மாங்காய் செடிங்கள் இருக்குது மாங்காய் இருக்குது தென்னை வகை இருக்குது வாழை இருக்குது எல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சன்னு அதை இப்போ செய்கிறோம் செய்கிறோம் எங்களுக்கு நெல் வச்சுருக்குறோம் பட்டுப்பூச்சி தோட்டங்கள் இருக்குது எங்கள் கிட்டே பட்டுப்பூச்சி தோட்டங்கள் வளர்க்குறோம் எல்லாம் வளர்க்குறோம் எந்த பிரச்சினையும் இல்லை தோட்டம் நல்லா எங்கள் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டான தோட்டம் எங்களுக்கு பூச்செடிங்கள் வச்சுருக்குறோம் பூச்செடிங்கள் பூ டெய்லி அறுக்கிறோம் அதை எடுத்துன்னு போகிறோம் மார்கெட்டுக்கு தக்காளி வெண்டக்காய் தக்காளி வெண்டக்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது எல்லாம் தோட்டத்தில் போடுவோம் நாங்கள் முருங்கக்காய் செடிங்கள் இருக்குது தோட்டத்தில் எல்லாம் ச முருங்கக்காய் அறுத்து அக்கம் பக்கம் எல்லாேருக்கும் வீடுங்களுக்கு வந்து இங்கே வீட்டாண்ட வாங்கிட்டு போகிறாங்க இங்கே தோட்டத்தில் எல்லாம் இருக்குது கொய்யாக்காய் வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு தோட்டம் வந்து எங்களுக்கு நல்ல இன்ட்ரஸ்ட்டான தொழிலு இங்கே தோட்டத்தில் எங்கள் தோட்டம் சொந்தமாக நாங்களே வந்து ஒரு ஐம்பது வீடுங்கள் இருக்குது எல்லாம் அண்ணன் தம்பி வீடுங்களே